எங்கள் ஊர்ல வந்துட்டு கண்காட்சி போடுவாங்கள் இந்தமாதிரி என்னென்ன கண்காட்சி அப்படீன்னா புத்தக கண்காட்சி பொருள்காட்சி அந்தமாதிரி கண்காட்சியெல்லாம் வந்துட்டு நான் போயிருக்கேன் அங்கெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும்னா இப்போ புத்தக கண்காட்சி பார்த்தோம்னா நிறையா நம்மளுக்கு நம்மள கேள்வியே பட்டிருக்கமாட்டோம் அந்தமாதிரி புத்தகங்கள்லாம் வந்துட்டு அந்த புத்தக கண்காட்சியில வச்சிருப்பாங்கள் இப்போ நம்ம ஏதாவது ஒரு புத்தகம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த புத்தகத்தை வந்து நம்ம வெளியே வாங்கனும்னு நினப்போம் ஆனால் அந்த புத்தகம் வந்து வெளியே வாங்கும்போது ரொம்ப காஸ்ட்லீயாக இருக்கும் இதுவே நமக்கு அந்த புத்தக கண்காட்சியில போய் வாங்கினோம் அப்படீன்னா ரொம்பவுமே கம்மியான ரேட்ல இருக்கும் அதுக்காகவே வந்து நாங்கள் புத்தக கண்காட்சி வந்துட்டு ஒரு டைம் போயிருந்தோம் அதுக்கப்பறம் பொருள்காட்சியெல்லாம் போயிருக்கோம் பொருள்காட்சியில் வந்துட்டு எந்தமாதிரிலாம் இருக்கும் அப்படீன்னா அங்கே வந்து நிறையா தூரிகைல்லாம் போட்டிருப்பாங்க நம்மல்லாம் விளையாண்டு கூட பாத்திருக்க மாட்டோம் அந்தமாதிரி தூரிகைல்லாம் நிறையா போட்டிருப்பாங்க அதனால் அதெல்லாம் போய் பார்க்கறக்கே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்காகவே நான் அங்கே போவோம் தூரி விளையாடணும் அப்படீங்கறதுக்காகவே நான் அங்கே போவோம் அப்றோம் நிறையா கடைகள் அப்றோம் நிறையா இந்த பாசி செயினு அந்தமாதிரி விற்கிற கடைகள் அந்தமாதிரி நிறையா கடைகள் சாப்படுற சாப்படுறக்கு வகையான அந்தமாதிரி கடைகள்லாம் நிறையா வச்சிருப்பாங்கள் இந்தமாதிரிதான் பொருள்காட்சியில் நான் பார்த்தவரைக்கும் இருந்திருக்கு